தமிழ் மொழியை பற்றி பொது பொதுவாக சொல்லப்படும் சில தவறான கருத்துக்கள் என்ன என்று கேட்டுக்கிறீங்க தமிழ் வந்து தமிழ்நாட்டில் பழைய மொழி செம்மொழி மாநாடு நடத்துச்சு நம்ப அரசாங்கம் இது செ செம்மன செம்மொழி மாநாடு நடத்துச்சு நம்ம அரசாங்கம் திருவள்ளுவர் பாரதிராஜா பாரதிதாசன் பாரதி பிறந்த மண் இது கண்ணகி பிறந்த மண் இது இந்த தமிழ் தமிழ் வளர்த்த தாய் கண்ணகி பிறந்த மண் இது இங்கே வந்து தமிழ்ல திருவள்ளுவர் ஒவ்வொரு திருக்குறளும் அவ்வளோ சிறப்பாக எழுதிக்கொடுத்துருக்குறா எழுதி வச்சிட்டு போயிருக்காங்கள் ஆயிரத்தி முந்நூற்று முப்பது திருக்குறள் எழுதியிருக்காரு பாரதியார் தாசன் எத்தனியோ திருக்குறள் எழுதியிருக்குறாரு பாரதிதாசன் மண் வந்து தமிழ் மண்ணு தமிழ் லாங்குவேஜ் ரொம்ப பழைய லாங்குவேஜ்ஜு இது வந்து ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்ன பிறந்த தமிழ் லாங்குவேஜ் இது பாண்டியன் காலத்து தமிழ் மண் பாண்டியன் சேர காலத்து தமிழ் மண் ல மொழி இது இந்த மொழியில் சொல்கிறத்துக்கு எந்த கருத்தும் கிடையாது எந்த தவறும் கிடையாது இதை வந்து தமிழகத்துக்கு சிறப்பு வா வாங்கிக்கொடுத்த மண்